சொல்லுங்கள்

ஹலோ ஹலோ

இல்லைங்க சார் நான் பால் ஊத்திகின்னுதான் இருக்கிறேன் முப்பது வருஷமாக ஊத்திக்கிறேன் பால் தனியார் பால் ஒன்று ரெண்டு இல்லை முப்பது வருஷமாக ஊத்திக்கிறேன் நான் ஒரு நாளைக்கு இருபத்தி எட்டுன்னால் ஒரு நாளைக்கு இருபத்தி எட்டு வருது ஒரு முப்பது வருது ஒரு நாள் இருபதுருவா வருது அதுக்கு நான் என்ன பண்ணும்

அது கரெக்டு தான்ம்மா இப்போ நான் தண்ணியும் வைக்க மாட்டேன் எதுவுமே இப்போ என் மாடு கரெக்டாக கறந்து ஊத்திடும் க கரெக்டாக என் இடத்துலே வந்து அவன் நின்றுதான் வாங்கி போகிறான் கறந்த கறந்த பிற்பாடு இல்லைங்க சார் நான் அவன் வந்து நின்ற பிறகுதான் பாலே கறப்பேன் நான் பால்க்காரர் வந்த பிறவுதான் நான் பால் கறப்பேன்

நான் என்ன சொன்னேன் நீயே கறந்துக்கப்பான்னு சொல்லிட்டேன் மாட்டவிட்டு நான் கன்னுகுட்டியை விட்டு நீயே கறந்துக்கப்பான்னு சொல்லிட்டேன் மாட்டை கன்னுகுட்டியவிட்டு நீயே கறந்துக்கப்பான்ட்டேன் பால் பால் வாங்கிறவன்ன அப்புறம் என்ன செய்யணும் இல்லைல்ல அவனும் அவனும் அவனும் கறந்து வாங்கினான் அவனுந்தான் கறந்தான் பால் பால் வாங்குறவனும் கறந்தான் அதுக்கு என்ன பண்ணுறது நான் ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு வருது ஒரு நாள் முப்பது வருது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி வருது என்ன ம் நான் மாடு பத்து பத்து கன்று போட்டிருக்கு ஒரே மாடு பத்து கன்று போட்டிருக்குது இது வரைக்கும் முப்பது வருஷமாக நான் ஊற்றிக்கிறேன் பால் இன்னைக்கு நேற்று இல்லை

அது அதெலாம் கஷ்டம் கறந்துப்பார்த்துதான் ஊத்துகிறோம் நாங்களும் பிண்ணாக்கு தவிடு அது இது வாங்கி போட்டுவிட்டு எல்லார்கிட்டவும் இவ்வளோ வாங்கி போட்டு ஊத்துகிறேன் அதுதான் நீயே கறந்து ஊத்திக்கப்பா நீயே கறந்து ஊத்திக்கப்பான்னு சொல்லிட்டேன் நான் பா பால் வாங்கினா நீயே கறந்துக்கப்பான்ட்டேன் இல்லல்ல அது இல்லை அஞ்சு அஞ்சு லிட்ரு தரும் காலையில காலையில அஞ்சு லிட்ரு சாயந்தரம் மூணு லிட்ரு எட்டு லிட்ரு கறக்கும் ஒரு நாளைக்கு ம் அவங்க க ம் அவங்க ம பால் வாங் பால் வாங்குனோடனே கறக்க சொல்லிட்டேன் நான் கன்று நானும் என்ன பண்ணுறது இந்த வெயில்ல க காணல்ல தீனி வாங்கி போட்டு மாடை காப்பாற்றி இந்த பாலை கறந்து ஊத்துகிறோம் ஆ இதுமாதிரி பண்ணுறாங்க என்னன்றான் பால் இங்கே வரலை பால் இங்கே வரலைன்றான் அதுதான் நீயே கறப்பான்னு சொன்னேன் நான் வேற ஒன்றும் இல்லை ம் ஆனால் இப்போ அவன் நேராக கறக்கிறான் நான்லாம் வேற நான் கறக்கலை அவன் நேராக வந்து கறக்கிறான் நீ நேராக கறந்துக்கப்பான்ட்டேன் நான்